சட்ட சேவைகளை வந்து சில மக்கள் வந்து எதுக்கு கிராமப்புற மக்கள் வந்து என்னதுலாம் வந்து அவங்க எதிர்ப்பாங்கன்னால் அவங்களுக்கு வந்து பஸ் வசதி கொடுக்கவும் மாட்டேக்காங்க கவுர்மெண்ட்ல இருந்து எல்லாமே இந்த நேரத்துக்கு தக்கன தான் கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க வந்து உங்கக்கிட்ட என்னென்னா எங்களுக்கு பஸ் வசதியை மாற்றி தாங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காங்கள் அதை உங்களால் நீங்கள் கொடுக்க முடியாதனால் அவங்க அதை வந்து தவிர்க்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போது நிறைய இப்போது இப்போது ந நகரமாக இருந்துச்சின்னால் அவங்க எதுனாலும் இங்கே வந்து நான் எதுனாலும் அங்க இருந்து அவங்க என்ன செய்யணும் டவுனுக்கு வந்தால் தான் அவங்களால எல்லாமே வாங்க முடியும் டவுன்ல இருந்துட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடும் அதனால் அதெல்லாம் மாற்றிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த ஆயர்ருபா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குறது நல்லது தான் ஆனால் பெண்கள் நாங்கள் இப்போது இருக்கும்போது அந்த ஃப்ரீ பஸ்ஸு எங்களுக்கு தேவையே இல்லைனு தோணும் ஏன்னா வந்து ஃப்ரீ பஸ்ஸுல அந்த அளவுக்கு எங்களை வந்து சிரமந்தான் படுத்துகிறாங்க தவிர எங்களை ஃப்ரீடமாலாம் நாங்கள் இருந்ததே இல்லை ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு சீட்லையும் ஆண்கள் வந்து உட்காந்துருவாங்க பெண்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது இல்லாமல் இப்போ கிராமப்புற ம பெண்கள்லாம் வந்து என்னன்னா காலையிலையே விவசாயம் அது இதுன்னு போய்ட்டு வருவாங்கள் விவசாயம் போய்ட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அவங்களால் இருக்கணும்னு தோணும் அந்த நேரமும் இந்த பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதுக்கப்றம் இந்த கிராமப்புறம்னு சொன்னாலே இந்த அடிதடி சண்டை அதெல்லாம் அடிக்கடி நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த காவல் நிலையத்தில் வந்து ரொம்ப எடுக்க மாட்டாங்கள் அதுவும் இல்லாமல் இந்த இந்த நீதிமன்றம் எவ்வளோ தான் அவங்க எல்லாமே செயல்பட்டாலும் அவங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து எது எது எடுக்கணுமோ அது அதை தான் எடுப்பாங்களே தவிர எல்லா எல்லா கேஸையும் அவங்க எடுக்க மாட்டாங்கள் அதனால் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் மன வேதனை ஆயிடும் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம எதுனாலும் எதிர்ப்பை எதிக்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்கள் ஆனால் அவங்களால எதுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்மோது அவங்க அதில் கொஞ்சம் மனம் உடையிறாங்க அந்த மன தவிர்க்க அதுக்கப்புறம் இந்த கிராமப்புற மக்கள் எல்லாருமே அந்த குடியில் ரொம்ப இது பண்ணுறாங்க மது அந்த மது எல்லாம் அவங்கக்கிட்டேந்து தவிர்த்தாச்சுன்னால் இந்த கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை நலம் நல்லா இருக்கும் அதனால அந்த இதை வந்து கொஞ்சம் இந்த கவுர்மெண்ட் கொஞ்சம் தவிர்த்தது ரொம்ப நல்லது நிறைய பெண்களுடைய வாழ்க்கை இதனாலையே சீரழிகிறது அதனால அதனாலையும் பிரிவு ஏற்படுது எல்லா வீட்டிலையும் சண்டை வருது டிவர்ஸு அது இதுன்னு போகிறதுக்கு காரணமே இதுவும் ஒரு காரணந்தான்